ஹலோ சார் வணக்கம் வணக்கம் வணக்கம் சார் நல்லாருக்கே நல்லாருக்கேன்

ம் ஹோ ஆயில் இன்சூரன்ஸா ம் ம் சொல்லுங்கள் நாற்பதாயிருச்சா ஓகே ம் ம் ம் ம் முடிவு பண்ணுங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் உங்களோடது போஸ்ட் க்ராஜுவேட்டு அப்போ டீசி ஜெராக்ஸ் வேணும் இல்லாட்டி மார்க்சீட்டு க்ராஜுவேட்டு இல்லாட்டி கான்வகேஷன் ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸு ரெண்டு ஃபோட்டோ ஆமாம் இதெல்லாம் வேணும் என்டோன்மெண்டு பாலிசின்னு ஒன்று இருக்கு மெடிக்கல் பாலிசி இருக்கு அப்புறம் வந்து மணிபேக்கு பாலிசி இருக்கு ரிஸ்க்கு கவரேஜ்ஜு பாலிசி இருக்கு எல்லாத்துலையுமே ஆக்சிடெண்டு பெனிஃபிட்டு எல்லாமே உண்டு இன்சூரன்ஸில் வந்து என்டோன்மெண்டுனா லோன் போட்டுக்கலாம் ஹெல்த் கேரு பாலிசியை தவிர பாக்கி எல்லாத்துலையும் லோன் போட்டுக்கலாம் ஹவுஸ் லோன் போட்டுக்கலாம் எஜுகேசன் லோன் போட்டுக்கலாம் அறுபது வயசு வரைக்கும் கட்டுவீங்களா ரிட்டயர்மெண்ட் வரைக்கும் ம் அப்போ இருபது வருஷம் பாலிசியை இப்போ கொடுத்துருவோம் சம்மை பீரியடு டியூரேஷன் பீரியடு இருபது வருஷம் கொடுத்துக்குவோமா அமௌண்ட்டத்தை எல்லாம் குவாட்டர் பிரிமியம் ஆஃப் இயர்லி பிரிமியம் ஆனுவல் பிரிமியம் இருக்கு மாதத்துக்கு ஒரு ஆயிரரூவா போட்றமாரி பண்ணிவிடுவோமா ம் ஆயிரரூவானா கொஞ்சம் ஆயிரத்து முப்பது ஆயிரத்து நாற்பது வரும் இந்த இந்த ஜிஎஸ்டி எல்லாம் வ சேர்ந்து வரும் ஆ உண்டு உண்டு கண்டிப்பாக எல்லா இன்சூரன்ஸுக்கும் ஜிஎஸ்டி உண்டு ஆயிரரூவானா ரௌண்டாக வராது கொஞ்சம் இருபது முப்பது கூட தான் வரும் ம் உண்டு உண்டு எடுத்துகிட்டு வாங்க நாளைக்கு வர்றீகளா அப்ளிகேஷன்லாம் என்கிட்ட ரெடியாக இருக்கு ஆமா நாளைக்கு ஆரம்பிச்சுரலாம் நாளைக்கு அமாவாச நல்லாருக்கு நாளு நாளைக்கே ஆரம்பிச்சிருவோமா ம் நேரில் வாங்க நல்லா பண்ணித் தர்றேன் பண்ணித் தர்றேன் பண்ணித் தர்றேன் சம் அஸ்ஸுர்டு கேட்கலையே நேரில் வந்துடுறீகளா ஓகே ஓகே ஓகே வாங்க வாங்க ம் ஓகே நன்றி ம் ம் ஓகே